இப்போ எங்கள் வயல்லலாம் வந்து ஒரு வெதை விதைக்கிறோம்னு அப்படின்னா அந்த விதைய வந்து இன்னோரு தோட்டத்தில் போட்டால் அதுவும் வளரும் அப்படியில்லாட்டி அப்படினா பதியம் போடுவாங்க செடிகளில் வந்து பதியம் போட்டு வெச்சோம் அப்படின்னா இருக்கிற செடி அப்படியே இருக்கும் பக்கத்தில் வந்த செடி தானாக வளரும் வாழை மரத்தை பார்த்திங்கனா பெரிய மரம் இருக்கும் அது கூடவே வந்து சின்ன சின்ன கருத்து இப்போ வாழை குருத்து தனித்தனியாக வந்துட்டுருக்கும் அதை தனியாக பேத்து எடுத்துவிட்டு அதை வைக்கலாம் இப்போ அரச மரத்தை இது சாரி பூவரசம் மரத்தை பார்த்திங்கனா பூவரசம் மரத்தை ஒரேயொரு கழியை மட்டும் ஒடைச்சி தனியாக நட்டு வெச்சோம்ன்னா பூவரசம் மரம் அதுலேருந்து வரும் முருங்கையும் அதே மாதிரி தான் முருங்கை போத்துனு சொல்வாங்க அதுவும் அதேமாதிரி தான் செடிகள்ல கொஞ்சோண்டு ஒடைச்சி வெச்சோம் அப்படினா அது தானாக வரும் செம்பருத்தி செடிலாம் பார்த்திங்கனா அதை ஒடைச்சி வெச்சா செம்பருத்தி செடி தானாக வந்துடும் ஆனால் வந்து இது ரோஜா பூ செடி இதெல்லாம் பார்த்திங்கனா அப்படின்னா பதியம் போடுவாங்க அந்த அந்த ஒரு கிளைய மட்டும் அப்படியே மண்ணில் பொதைச்சி வெச்சி மூடி வெச்சிடுவாங்க அந்த மண்ணில் பொதைச்சி வெச்ச இடம் வந்து மறுபடியும் வந்து அந்த இடத்துல வேர் பிடிச்சி செடி தானாக முளைக்க ஆரம்பிச்சுடும் அந்த இடத்துலயே அப்போ அந்த இடத்துல செடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துவிட்டு தனித்தனியாக வெச்சோம் அப்படின்னா செடி வந்து தானாக வளர ஆரம்பிச்சுடும் இப்படிதான் ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு செடியை வந்து உண்டாக்கிறதுக்கு இது தான் வழி இது தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரிஞ்சு இல்லை நாங்கள் இதான் விவசாயத்தில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்